இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணா இந்த தொழில் அல்லது வணிகங்கள் காலப்போக்கில் எப்படி முன்னேறி உள்ளன அப்படினு கேட்டுருக்கீங்க ஸோ இதுக்கு எப்படினா காலப்போக்கில் சவால்கள் மற்றும் இருந்ததில்லை நம்ப காலப்போக்கில் நம்ம ம ஜனத்தொகையும் பெருந் பெருஸ் ஐ மீன் பெருசாகி தான் போயிட்டுருக்குது ஸோ நம்ம ஒரு நாளைக்கு நம்ப எத்தனை திங்க்ஸ் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவோ இது பண் செய் இது பண்ணுறோம் பட் அந்த ஒரு நாளைக்கு டிவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டிவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம என்னென்ன பண்ணுறோம் பட் எல்லாமே நமக்கு தெரியும் ஸோ இதில் ஜவுளிக்கு வந்து முக்கியத்துவம் ஐ மீன் இது ட ஆடைகளுக்கு வந்து முக்கியத்துவம் நம்ம ம எல்லாமே கொடுக்குறோம் ஒரு ஃபெஸ்ட்டிவல்ஸோ ஒரு எதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டு ஃபங்க்ஷன் இல்லை நம்ம ஏரியா ஃபங்க்ஷன் ஸோ கோவிலில் ஃபெஸ்ட்டிவல்ஸ் இப்போ தமிழ் கல்ச்சர் இந்தமாதிரி எதா டே வந்தால் நம்ம எல்லாம் புதுசு எடுப்போம் இ அப்படியே எடுத்துருந்தாலும் இப்போலாம் நம்பளாம் ஆஸ்யூஸ்வல் டே எப்போதும் திடீர்னு புது டிரெஸ்ஸு நம்ம துணி எடுக்குறோம் ஸோ அதுக்காக இப்போ காலேஜ் ஸ்டூடண்ஸு ஸ்கூல் ஸ்டூடண்ஸோ பா அந்த மீட்டிங்க்ஸ் எதுனாலும் புதுசாக எடுக்குறோம் நம்ம வந்து ஸோ அதுக்குவந்து அந்த ஜவுளி வந்து எனக்கு முன்னுரிமை கொடுக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சதை சொல்லுறேன் பித்தளையும் வந்து அந்த பித்தளை வந்து நம்ப எப்படினா இப்போ அந்த இப்போ பிற்காலத்தில் வந்து ப பிற்காலத்துக்கு யூஸ் பண்ணாங்கன்னு நான் கேள்விப்பட்டுருக்கேன் ஸோ பித்தளை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது எல்லாமே ஒரு நமக்கு எந்தவொரு நோய்நொடியும் வராதுன்னு நான் கேள்விப்பட்டேன் என்னோட இதை சொல்லுறேன் நான் ஸோ எனக்கு ஓனாக தெரிஞ்ச வரையும் நல்லது அப்படின்றாங்க ஸோ அதுவும் வந்து இப்போ அந்த டிரெண்ட் அந்த காலத்துலருந்து இப்போ டிரெண்டாக வந்து இப்போ டிரெண்டாக வந்துவிட்டு ஆக்சுவலி இது டிரெண்டாவே போயிட்டுருக்குது பித்தளத்து பித்தளையில யூஸ் பண்ணப் பொருள் எல்லாமே இப்பையும் யூஸ் பண்ணுறாங்க சில ஃபேமிலியில சில ஃபேமிலியில இப்போ புதுசாகவும் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால நல்லா முன்னேறிட்டுருக்கு நம்ம நோய் நொடி இல்லாமல் வாழணும் ஆசைப்பட்றோம் இருக்கிற காலத்துக்கு கொஞ்சோண்டு காலத்துக்கு நம்ம நோய்நொடி இல்லாமல் சந்தோசமாக வாழணுன்னு அதுக்குதான் பட் என்னோட இது கருத்து